ஹலோ தர்மலிங்கமா அண்ணா நான் சண்முகப் பிரியாங்கண்ணா எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ட்ரிப் போகிற மாதிரி வண்டி வேணும்ங்கண்ணா வருமாங்கண்ணா ஆ திங்கக்கிழமையும் செவ்வாக்கிழமையும் வேணும்ங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா ம்

ஆ காரே காரே போதும்ங்கண்ணா நாலு பேர்ண்ணா ஆ ஓகேங்கண்ணா ஆ கல்லணை டேம் டூ ஆ கல்லணை டேமும் அப்புறோம் ஸ்ரீரங்கமும் போவனும்ண்ணா சத்தியமங்கலத்துலர்ந்து ஆமாம்ங்கண்ணா சத்தியமங்கலத்துலர்ந்து கொத்தமங்கலம் பக்கத்திலேங்கண்ணா பண்ணாரி ரோடு ஆமாம்ங்கண்ணா

ரெண்டு நாள் டிரிப்ங்கண்ணா கண்டினியூஸாக

ஆ ஓகேங்கண்ணா

ஓகேங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா ஓகேங்கண்ணா

ஆ ஓகேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா வெயிட்டிங் சார்ஜ்லாம் போடுவிங்களாங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா ஓகேங்கண்ணா ம் சரிண்ணா ஒரே பேக்கேஜ்ஜாக கொடுத்துறோங்கண்ணா எல்லாத்துக்கும் சேர்த்தி ஆமாம்ங்கண்ணா எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒரே பேக்கேஜ்ஜாக வந்து நாங்கள் தந்துடுறோங்கண்ணா

ஆ சரிங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா ஆ ஆமாம்ங்கண்ணா ஆ ஆமாம்ங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ வண்டிக்கு மட்டும் ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா ம் ம் ஆமாம்ங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா

ஆமாம்ங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா ஆ சரி வண்டிக்கு மட்டின்னா எவ்வளோ வண்டிக்கு மட்டுன்னா எவ்வளோங்கண்ணா ஆகும் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆ ஆ ஏசி போட்டுதாங்கண்ணா ஆ ஆமாம்ங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா சரிங்கண்ணா

ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா

சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரி ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆ இதே இதே ஓகேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ நான் ஆ ஓகேங்கண்ணா நாங்கள் பார்த்துக்குறோங்கண்ணா ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ காலையில் ஆறு மணிக்கு வந்துடுற மாதிரிங்கண்ணா அங்கேயே கொத்தமங்கலத்தில் வண்டி எடுக்கிற மாதிரி வேணும்ணா ஆ சரிங்கண்ணா அட்வான்ஸ்லாம் எவ்வளோங்கண்ணா ஆ சரிங்கண்ணா நான் கூகுள் பே பண்ணி விட்டுறங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா நான் அட்ரஸ் வா வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறங்கண்ணா ஆ சரி ஆ ஓகேங்கண்ணா ஆமாம்ங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரி ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா வச்சிறேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா